எனக்கு பிடிச்ச உணவுன்னால் பிரியாணி இட்லி தோசை புளி சாப்பாடு எலும்புச்சை சாப்பாடு இந்த மாதிரிலான் பிடிக்குங்க ஏனால் இதில் வந்து வீட்டில் வந்து அதாவது ரேராக அதாவது எப்போவோ ஒரு டைமில் இந்த மாதிரிலாம் செய்வாங்கங்க அதனால் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த எலுமிச்சை சாப்பாடு சப்பாத்தி பூரி அவலு குலோப்ஜாமுனு லட்டு ஜிலேபி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எனக்கு பிடிக்குங்க ஏனால் இதெலாம் வந்து பண்டிகைக்கு அதாவது வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் மூண் நாள் வர்ஷ அது முக்கியமான நாளுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி செய்வாங்கங்க அதனால வந்து இதுலாம் எனக்கு பிடிக்குங்க